கல்வி அமைப்பில் தமிழ்மொழி போதுமான அளவு பிரதிநிதித்துவம் இருக்கிறதாக உணரப்படவில்லை காரணம் மக்கள் பெரும்பாலும் தங்கள் குழந்தைகளை ஆங்கிலம் மீடியத்தில் மற்ற மொழிகளில் சேக்கிறதையே விரும்புகிறார்கள் தமிழ்மொழியை தாய் மொழியாக இருக்கிறவங்க கூட தமிழை தமிழ் தான் தெரியுதே அப்படிங்கிறதுக்காக மற்ற மொழிகளை ஆங்கிலம் படிக்கட்டும் ஹிந்தி படிக்கட்டும் இப்போ பல ஊர்களுக்கு செல்கிறதுக்கு பயன்படும் அப்படிங்கிறதுனால தமிழை தவிர மற்ற மொழியில் ஆர்வம் காட்டுகிறாங்க ஆனா டிவியிலேலாம் தமிழுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் பட்டிமன்றம் மற்ற எவ்வளோ நியூஸு செய்திகள் எல்லாத்துலேயும் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் நாடகம் எல்லாம் தமிழ்மொழியில் நிறையா பேசுகிறாங்க பாக்கிறோம் விரும்பி விரும்பி பாக்கிறது தமிழ் மக்கள் வந்து தமிழ்மொழியை தான் விரும்பி பாக்கிறாங்க தமிழுக்கு போதுமான அளவு பிரதிநிதித்துவம் தரப்படுகிறதாக தான் உணர்கிறோம்